வர்ஷா வருஷம் பன்னிரெண்டுரெண்டு மாதமும் பன்னிரெண்டு திருவுக்க திருவிழாக்கள் உண்டு சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு முருகன்னுடைய ஆலயத்திற்கு சில பேர் காவடி எடுத்து ச போவாங்க சித்திரை முடிஞ்சு வைகாசி வைகாசி விசாகம் விசாகத்துக்கு வைகாசி மாதம் விசாகத்துக்கு திருவையாத்தில் சில நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏழு ஊர் சுற்றுல இன்னும் இருக்காங்க ஏழு ஊர் ஊ திருவையாத்துலருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக ஏழு ஊர் சுற்றி பிறகு திருவாயாத்தில் வந்து இருக்குங்க அதை அடுத்து வைகச வைகாசி ஆனி ஆனி திருமஞ்சனம் ஆனி திருமஞ்சனத்துக்கு சுவாமி போய் ஆற்றுல குளிச்சு வருதுன்ட்டு அது ஒரு நிகழ்ச்சியான இதாக ஒவ்வொரு கோவில்களிலும் சிவன் கோவிலில் அது நிகழ்ச்சி நடக்குங்க ஆனி ஆடி மாதம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு புது மாப்பிள்ளைகள் புது தம்பதிகளை வர வளர்ப்பாங்க அவங்களுக்கு நகைகள் போடுவாங்க இதெல்லாம் பண்ணி ஆற்றுல கொண்ட்டு போய் இந்த மாங்கல்யங்கள் தோடு இதெல்லாம் கழட்டி வச்சு சாமி கும்பிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வருவாங்க ஆடி ஆவணி ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டத்திற்கு பூணூல் போடுறவங்க ஐய்யர் ஆசாரி இந்த மாதிரி வேளாறு சில நபர்களுக்கு பூராவும் பூ நூல் போடுவாங்க இது ஆவணி அவிட்டம் புரட்டாசி புரட்டாசி மாதம் விஜயதசமி அதாவது நவகிரக ஒம்பது நாளைக்கும் நிகழ்ச்சிகள் நடக்குங்க பத்தா ஒன்பதாம் நாள் முடிஞ்சு பத்தாம் நாள் விஜயதசமி புரட்டாசி மாதங்க நவராத்திரி குழு ஒன்று அப்போ பேயிருங்குங்க புரட்டாசி மாதம் அது முடிஞ்சி ஐப்பசி ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகை தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருங்க எல்லாருமே தீபாவளிக்கு கொண்டாடுவாங்க என்ன தேய்ச்சி குளிப்பாங்க புத்தாடை கட்டுவாங்க பட்டாசு வெடிப்பாங்க இதுபோல் சில நிகழ்ச்சிகள் பூராவும் நிறைய நடக்குங்க மார்கழி மாதம் மார்கழி மாதம் திருவாதிரை அதை அடுத்து மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறக்குற நிகழ்ச்சி ஸ்ரீரங்கத்தில் நடக்குங்க ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் நடக்கிறது நடக்கும் து மார்கழி மாதம் திருவாதிரை சிதம்பரம் நடராஜா பெருமாளுக்கு சிதம்பரத்தில் நடனம் திருவாதிர நிகழ்ச்சி நடக்குங்க லால்குடியில் நடக்கும் இதுபோல் பல ஊர்களில் நடக்குங்க மார்கழி மாசி மகம் இன்னக்கு மாசி மகம் இது சில ஊர்களில் பெருமாள் கோயில்கள் அனைத்துலையும் விசேஷமான நாள் இந்த நாள் அடுத்து பங்குனி பங்குனி உத்திரம் பங்குனி மாதம் உத்திரத்திக்கு பழனிக்கு நிறைய பேர் போவாங்க பழனி முருகப் பெருமானுக்கு விசேஷமான நாள் மாசி கடைசி மாசி கடைசிக்கு ஞாயிற்றுக்கிழம சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சி உரிதல் நடக்கும் இங்கேருந்து நிறைய பேர் கரகாட்டம் பூ கொண்டுக்கிட்டு ஆட்டம் பாட்டங்களோடு சமயபுரத்துக்கு போவாங்க அதே போல் அம்பில் பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைன்னைக்கி பூச்சி உரிதல் நடக்கும் பூச்சி உரிதல் முடிந்ததுக்கும் பிறகு இருபத்தி ரெண்டாம் நாள் திருவிழா இதோட முடிஞ்சு போயிவிடுங்க